சொல்லுப்பா சரிய்யா வாங்கிக்கிலாம்யா ஆமாய்யா எல்லாமே விலை கம்மியாகதாய்யா கொடுப்பேன் சொல்லுய்யா எவ்வளோ வேண்ணால் வாங்கிக்கய்யா நீ வாய்யா எவ்வளோ வேண்ணால் உனக்குக் குறைஞ்ச விலையில நான் கொடுக்குறேன்யா ஒன்றும் தப்பில்லை ஆமாய்யா ஒன்று ஆ சொல்லுயா நீ கேட்கற எல்லா பழங்களுமே வாங்கிக்கலாம்யா ஆப்பிள் வந்து பார்த்தீங்கனாய்யா ஒரு கிலோவே இரநூத்தம்பது ரூபா வரும்யா முந்நூறு ரூபா வரும் குறைஞ்சது நீ கேட்ட மாதிரியே எல்லாமே கொடுக்குதுயா அதுதான் என்னோடய பெஸ்ட் விஷ் எ இல்லைய்யா நீ வாங்கிக்க எத்தனை கிலோ வேணும்னு சொல் அதுக்குத் தகுந்த மாதிரி நான் குறைச்சுத் தர்றேன் இருக்குயா நீ எந்த மாதிரி கேட்குறயோ அதை சொல்லுய்யா அது வந்து ஒரு முந்நூறு ரூபாய் வரும்யா திராச்சை வந்து பார்த்தீன்னா ஒரு நூற்றி எண்பது ரூபா வரும்யா ஆ சொல்லுயா சரிய்யா ஓகேய்யா

ஆமாய்யா மதுரையில்தான் இருக்குது ஆம் போட்டுருவோம் ஆ சரிய்யா சரிய்யா அம் ஒன்றும் பிரச்சின இல்லைய்யா நீ அந்த இதை மட்டும் சொல்லுய்யா அட்ரஸ்ஸை மட்டும் சொல் என்ன உனக்குத் தேவையான பழங்களை வந்து நான் உனக்கு அனுப்பி விடுறேன் பில் ஆ ஆ டெலிவரி பண்ணுறேன்யா நீ என்ன கேட்குறயோ அது மாதிரி பண்ணித்தர்றேன் ஆனால் வந்து நீ எவ்வளோ எத்தனை கிலோ கேட்கிறயோ அத் அத்தனை கிலோவுக்கும் நான் குறைச்சுதாய்யா தர்றேன்

இப்போ பார்த்தீயின்னு வைச்சுக்கய்யா இப்போ ஆப்பிள் வந்து இரநூத்தி எண்பது ரூபாய்னு வைச்சுக்க உனக்காக இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குதுய்யா

ஆ சரிய்யா இல்லை நீ சொல்கிற பார்த்தியா உன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்குயா உனக்காக நான் என்ன வேண்ணால் பண்ணுவேன்யா ஆ சரிய்யா ஆ சொல்லுயா நீ சொன்ன நம்பருக்கு எல்லாம் பண்ணித்தரேன்யா ஓகேவா ஆ தேங்க்யூயா தேங்க் யூ